ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மறக்க முடியாத நிகழ்வுன்னா நான் பர்த்துடே செலிபிரேசன்னே கொண்டாடுனது இல்லை இது வரைக்கும் என் பெரிய பொண்ணு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்ணு ரெண்டு கட்டிவிட்டு டாடி உங்களுக்கு சப்ரைஸ் வச்சிருக்கன்னு சொல்லி வீட்டு குள்ளே கூட்டிகிட்டு போய் பலூன் எல்லா கட்டி கேக் வச்சு வெட்டி கொண்டாடுனாங்க என்னோட பர்த்டே அது வந்து என்னோட வாழ் நாள்ல என்னோட மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆமாம்ங்க